நான் நிறைய இடத்துக்கு சென்றுருக்கேன் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்ல சொல்லப்போனால் நான் நிறைய இடத்துக்கு பயணிச்சிருக்கேன் சின்ன வயசிலேருந்தே நிறைய இடத்துக்கு பயணிச்சிருக்கேன் என்னோடய பள்ளிக்கூடத்துலேலாம் டூர் கூட்டுப்போவாங்க அப்போ அப்போ அப்படி கூட்டுப்போகிறப்ப நான் எல்லா வருடமும் போயிருக்கேன் அதில் முக்கியமாக சொல்லணுன்னா நான் வேளாங்கண்ணி கோவிலுக்கு போயிருக்கேன் தஞ்சாவூர் கோவிலுக்கு போயிருக்கேன் அப்புறம் ஏற்காடு போயிருக்கேன் கொடைக்கானல் போயிருக்கேன் பழனி போயிருக்கேன் எனக்கு பழனி போயிருக்கேன் அப்புறம் ஒரு தடவை போகிறப்ப இந்தியாவில் பார்க்கணுன்னா நான் தமிழ்நாட்ட விட்டு வெளியில் போனது கேரளா மாநிலத்தில் மூணார் அப்புறோம் கொடைக்கானல் எப்போவுமே எனக்கு கொடைக்கானல் தான் ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப பிடிச்ச இடம் கொடைக்கானலில் அங்கே இருக்கிற மக்கள் மலை மேலே எப்படி வாழ்றாங்க அப்படின்றதுலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல வந்து கொடைக்கானலில் இருக்கிறப்ப எவ்வளோ எப்படி க்ளைமேட் எவ்வளோ இது எப்படி இருக்குது எவ்வளோ எவ்வளோ குளுராக இருக்குது அந்த ஊர் அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க அங்கே போகணுன்னா எப்படிலாம் போகணும் நான் அங்கே போகிறப்ப பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிப்போனேன் அங்கே பஸ்ஸுல் போகும் போது பாக் எல்லா இடமும் பார்க்க முடிஞ்சிது அப்புறம் அங்கே கொடைக்கானலில் அனிமல்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சிது நான் நான் அப்படி போகும் போது கூட நிறைய காட்டெருமை பார்த்துருக்கேன் மான் பார்த்துருக்கேன் எனக்கு அந்த கொடைக்கானல்ன்ற ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கொடைக்கானலில் வந்து திடீர்னு ஒரு இடத்துல மலை மேலே ஏறும் போது மழை பெய்யும் அதுக்கப்புறம் திடீர்னு மேலே போனதுக்கு அப்புறம் மழை நின்றுடும் அந்தமாரிலாம் நிறைய இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது கொடைக்கானல் அந்த கொடைக்கானல் ஊரில் பார்த்தோன்னா நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றிப் பார்க்குறதுக்கு குணா குகை அங்கே தான் இருக்குது கொடைக்கானலில் தான் இருக்குது அந்த இடமும் நான் பார்த்துருக்கேன் கொடைக்கானல் அந்த இடத்துக்குள்ள போக விடல அந்த இடத்துல ஆனால் நான் சுற்றிப் பார்த்துருக்கேன் கொடைக்கானல்லேயே ஃபுட்டு நிறைய சாப்பாடு நிறைய சாப்பிட்ருக்கேன் நல்லா என்ன அந்த ஃபுட்லலாம் அந்த சாப்பாட்டில் கூட தெரிஞ்சிது அவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கொடைக்கானல்